ஹலோ ஆமாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் சார் ஆ சொல்லுங்க சார் ஆமாம் ஆமாம் இந்தா பார்த்துட்டு சொல்கிறனே இருங்க இந்தா பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்கள் இதோ பார்த்துட்றேன் ஆ சக்திவேலுங்களா ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஷுகரு லெவல் வந்து கிட்டத்தட்ட நானூறுருக்கே சார் ஏன் இவ்வளோ இது அதிகமாக இருக்கு ஷுகரு சாப்பாட்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நான் எழுதி மாத்திரை எழுதி தரேன் அதை ரெகுல்ராக சாப்பிடுங்க கொஞ்சம் உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டிங்கன்னா சரி ஆயிடும் சாப்பாடுலாம் கரெக்ட் டையத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாம இந்த மூணு வேள பிரிச்சு டயத்தை வந்து அதிகமாக சாப்பிடாமா கொஞ்சம் கலோரிஸ்க்கு தகுந்தாப்பில மூணு வேள பிரிச்சி நாலு வேளையா அப்படி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்கறிலாம் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுங்க நாண் வெஜ்ஜ கொஞ்சம் குறச்சிங்க அது உங்களுக்கு இப்போ நானூறுருக்கு அது அதிகம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேப்லெட்லாம் எழுதி தரேன் அது படி நீங்கள் காலையில் ஒரு வேள மதியானம் ஒரு வேள நைட்டு வேள மூணு வேள போடுங்க அப்புறம் உள்ள கொஞ்சம் குறஞ்சிருச்சின்னா நீங்கள் அப்புறம் படி படியாக ஒரு வேள குறச்சிக்கிலாம் டேப்லெட்டை அதனால நீங்கள் வந்து பாருங்கள் நான் என்னான்னு எழுதி தரேன் உங்களுக்கு கொஞ்சம் ஷுகரை லெவலை குற குறச்சா தான் நல்லது சார் இல்லன்னா உடம்புக்கு ரொம்ப இது ஆயிடும் ப்ராப்ளம் வரும் கை கால் வலி வந்துரும் தூக்கம் இல்லாம போயிவிடும் கிடினஸ் வரும் நிறையா தொந்தரவுலாம் வந்துரும் எப்போ வரீங்க வந்துவிட்டு ரிப்போட்டை வாங்கிக்கீங்க நான் டேப்லெட் எழுதி தரேன் வந்து பார்த்துக்கங்க என்னான்னு ஓகே சார் தேங்க் யூ ம்